ஆ மோனிகா ஆ ஃபோன் மோனிகா ஃபோன் ஷாப்பா எனக்கு இன்றைக்கி என்னென்ன ஃபோன் வந்துருக்குன்னு பார்க்கணும் லேட்டஸ்ட்டாக உள்ள மொபைல் பார்க்கணும் எனக்கு எனக்கு வந்து நல்லா கேமரா குவாலிட்டியோட ஒன் ட்வெண்ட்டி எயிட் ஜிபி ரேம் உள்ளதோடு ஃபோர் ட்வெண்ட்டி எயிட் பிக்சல்ஸில் மெகா பிக்சல்ஸோடு பார்க்கணும் எனக்கு வந்து ட்வெண்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட்குள்ளே மொபைல் ஃபோன்ஸ் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்காக நல்ல கேமரா குவாலிட்டியாக நல்லா கேமிங்ஸ் இதுக்காக பார்க்கறேன் அப்புறம் கோடிங்க்காகவும் பார்க்கறேன் ஸோ அதுக்காக லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் மொபைல்ஸாக கொஞ்சம் சொன்னிங்கன்னால் ஓகேயா இந்த பட்ஜெட்குள்ளே சாம்சங் ஓகே மேடம் அதை வந்து இப்போ கேஷ் ஆன் டெலிவரி நான் ஷாப்க்கு வந்து வாங்கணுமா இல்லை டோர் டெலிவரி அவைலபிள்ருக்கா மேம் ஓகே மேம் நான் உங்களுக்கு லேட்டரா உங்களுக்கு அட்ரஸ் செண்ட் பண்ணுறேன் எங்களுக்கு அனுப்ச்சு விட்ருங்க ஓகே மேம் தேங்க்யூ மேம்